பொதுவாக எனக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்பறம் காளை மாடுகள் ஜல்லிக்கட்டு மாடுகள் மாடுன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடுகளுக்கு நான் எதுவும் பேர் வைச்சது கிடையாது ஆனால் டாகுக்கு நிறைய பேர் வெச்சுருக்கேன் அது பேர் வந்து ராக்கி சிட்டி அப்பறம் இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்கு சார்லி நிறைய இருக்கு நிறைய நாய் பப்பி பையா குட்டி பையா நாய் இன்னும் நிறைய இருக்குது அவங்கள் அதுக்கிட்டே பழகினாலே எப்படி சொல்கிறது இப்போ நான் ஒரு நான் ஒரு இடத்துல எங்கியாவது போய் யாராவது என்னை திட்டி எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகிடுச்சினா நான் திடீர்னு யாராவது இந்த ராக்கி சிட்டி இந்த மாதிரி யாராவது பாத்தேன்னா அந்த டாக்ஸு யாராவது எந்த டாக்ஸாவது பாத்தேன்னா டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீலெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுற மாதிரிருக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு அதை எப்படின்னே சொல்ல முடியாதுங்க அது வேற மாதிரி இருக்கும் அது எப்படின்னா டக்குன்னு நம்ம ஃபீலெல்லாம் நம்ம ஆல் பிராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் அவ்வளோ தாங்க